எங்கேருந்து மேடம் பேசுகிறீங்க எங்கேருந்து மேடம் கும்பகோணம் எந்த ஏரியா பாலாறுங்களா ஆ ஆ ஆ ஆ பாலாறில் அங்கே லைனுக்கு வரவுங்கள்ட்ட சொன்னிங்களா ஆ ஆ ஆ எத்தனை நாளாக வரலன்னு சொன்னிங்க சரி சரி தண்ணி சுத்தமாக வர்லைங்களா கொ லைட்டாக கொஞ்சம்மா அப்படி வருதுங்களா ஆ ஆ ஆ அங்கே உங்கள் லைனுக்கு ஒண்டிம்மா அந்த ஏரியா ஃபுல்லா வரலைங்களா ஆ ஆ ஆ ஆ சரி மேடம் இன்னிக்கி ஈவினிங் வர முடிஞ்சா ஆளு அனுப்புச்சுட்டா பார்க்கறோம் இல்லைனாக்கா வேற வந்து பார்ப்பாங்க ஆ முடிஞ்சால் நானும் வருவேன் சரி மேடம் சரி மேடம் ஓகே மேடம்